நான் வந்து ஸ்கூல் படிச்சு முடித்திட்டேன் அதுக்கு அப்புறம் காலேஜ் படிக்கணும் அதுக்காக ஸ்கூல் முடித்ததுக்கு அப்புறமே எனக்கு வந்து எந்த குரூப் எடுக்கிறதுனு ரொம்ப கன்ஃப்யூஷனாக இருந்தேன் அது மட்டும் இல்லாமல் எந்த காலேஜ் சூஸ் பண்றதும் தெரியாமல் ரொம்ப கன்ஃப்யூஷனாக இருந்தேன் இதுதான் ஒரு பக்கம் இருக்குன்னு பார்த்தா எனக்கு வந்து போக்குவரத்துக்கான ஒரு சரியான எப்படி சொல்கிறது போக்குவரத்துக்கு ஒரு சரியான விலையே இல்லாமல் விலைய வந்து ஏற்றி வைச்சிருந்தாங்க அதனாலயே எனக்கு வந்து ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சுனு சொல்லலாம் அதுவும் ஒவ்வொரு காலேஜ்க்கும் நான் போய் அட்மிஷன் போடும்போது போறதுக்கும் வரத்துக்குமே எனக்கு வந்து பஸ் செலவே வந்து அதிகமாக ஆச்சு ஒரு காலேஜுக்கு தான் அப்படி ஆகுதுனு பார்த்தா மற்ற காலேஜுக்கு அட்மிஷன் போடுறதுக்கு போனாலும் எனக்கு அப்படிதான் போக்குவரத்து செலவு வந்து அதிகமாக இருந்துச்சு எங்க வீட்டில் வந்து வண்டி இல்லாத காரணத்தினால நான் பஸ்ஸில் போனேன் ஆனால் பஸ்லையுமே காசு கூடயா வச்சுருந்ததுனால எனக்கு வந்து காசு அதிகமாக செலவாச்சு